பண்டைய கால காலங்கும் போது இந்த இந்த காலம் மாதிரி தமிழ் மொழி தான் சிறப்பான மொழி இருந்தாலும் பண்டைய காலத்தில் இலக்கியங்கள் நாடகங்கள் மூலயமா வந்து எப்படி சொற்களை சொல்லணும் பேசுகிறது வா எல்லாம் வசனம் வந்து எல்லாவெல்லாம் கொஞ்சம் நல்லா புரியும்படியாகவும் நல்லபடியாகவும் இருந்தது கால போக்கில் போக போக ஆங்கிலம் கலந்து கலந்து வரதுனால் அடுத்த நா ஸ்டேட்காரரு நம்ம நாட்டுக்கு வரதும் நம்ம நாட்டு நாட்டுக்காரரு அந்த பக்கம் போகிறதும் அதனால் வந்து அங்கே இங்கேயும் பேச்சுகள் வந்து மாறி மாறி வருது இருந்தாலும் தமிழ்நாட்ல வந்து தமிழ் வந்து தாய்மொழியா இருந்து நல்லா சிறப்பாக பேசிகிட்டு வராங்க இதுவே ஸ்கூப் பள்ளிகள்லேயும் வந்து தமிழ் மொழிக்கி முதலிடம் கொடுக்கறதுனால ஜனங்க வா வா ப மாணவர்களும் வந்து தமிழ் மொழிய வந்து விரும்பி படிக்கிறாங்க இருந்தாலும் தமிழ் மொழிய விட ஆங்கிலம் தான் முக்கியங்ற மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்கிறதுனால ஆங்கிலமும் தமிழும் கலந்து படிக்கிறாங்க இதுதான் வந்து நடைமுறையில வந்து முற்காலத்தில் தமிழ் மட்டும்தான் தமிழ் மட்டும்தான் நம்ம தாய்மொழின்ற முறையில் சிறப்பாக நல்ல முறையாக இருந்தது ஆங்கிலம் வந்த பிறகு ஆங்கிலமும் சேர்ந்து சேர்ந்து தமிழ் மொழியோட சேர்ந்ததுனால ஆங்கிலமும் வருது தமிழும் வருது ஃப்ரெஞ்ச் வருது தே எல்லா ஹிந்தி வருது எல்லாம் கலந்து ஜனநாயக நாடு மாதிரி இப்போ எல்லாமே கலந்து பேசுகிறதுனால தமிழ் மொழி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது பண்டைய காலத்து மாதிரி வந்து தமிழ் வந்து நல்லா வந்து தமிழ் மொழியோட ஒத்துப் போய் தமிழே வளர்த்திருந்தா இன்னும் சிறப்பாக வளர்ந்துருக்கும் இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது